ஹலோ ஆ ஜாண்டி ஸ்கூல் டீச்சரு தானே சார் ஆ சார் நான் விஷ்ணுவோட அப்பா பேசுகிறேன் சார் எனக்கு யூனிட் டெஸ்ட் ரிப்போட் வாங்கறதுக்கு வர முடியல நான் ஃபங்க்ஷனா வெளியில் போயிவிட்டேன் அன்னிக்கு அதான் சார் ஃபர்ஸ்ட்டு ஆ சார் இன்ஃபார்ம் பண்ண மறந்துவிட்டேன் சார் அதான் சார் அவனோட ரிப்போட்டு என்ன ஃபர்ஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் எப்படி பண்ணிருக்கான் என்னன்றதுக்காக கேட்கனுந்தான் கால் பண்ணோம் சார் இன்னும் அனுப்பலை சார் நீங்கள் ட்யூஷன் எடுத்துட்ருக்கீங்களா உங்கள் ஸ்கூலில் எடுக்கறாங்களா ஓகே சார் அவ மேக்ஸில் கொஞ்சம் புவராக இருக்கறமாதிரி தெரியூது எனக்கு அதனால் மேக்ஸ்க்கு ட்யூஷன் இருந்தால் கூட ஓகே தான்

இல்லை சாரு ஒய்ஃப் படிச்சிருக்காங்க நான் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன் நான் நான் கவனிக்க முடியல ஆ ஓகே சார் க்ளாஸ்லாம் கவனிக்கிறானா க்ளாஸ்லாம் ரெகுலராக வரானா ஆ ஆ ஆ ஓகே சார் இல்லை டைம்க்கு ப்ரியடுக்கு வந்து உக்கார்றானா உள்ளே இல்லை வெளியில் சுற்றிட்டு வரானா என்ன ம் ம் ம் ஆ ஓகே சார் ஓகே சார் நாங்கள் அது கொஞ்ச சீக்கரமாக கூட அமிச்சிர்றோம் என்னன் சார் வேறு எதாவது இம்ப்ரூவ்மண்ட் பண்ணுறதுக்கு வேறு எதாவது ஆ ஓகே சார் ஓகே சார் யூனிட் டெஸ்ட்டு இப்போ சைன் பண்ணுமா சார் நான் வரணுமா ஸ்கூலுக்கு இல்லை இது ஆ ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டில் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறா மாரி கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் நானும் இங்கே வந்து பார்க்கறேன் ம் ஓகே சார் சரிங் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்